இப்போ வந்து சமூகத்தில் பைக்குகள் ஏற்படுத்தும் தாக்கம்னா ஒரு கும்பலான இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் பைக் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து கரெட்டாக ஓட்டணும் நம்ம ரொம்ப வேகமாக போனோமுன்னா அவங்களுக்கும் பயமாக இருக்கும் இப்போ சப்போஸ் எதுனா ஆக்சிடெண்ட் எதுனா ஆயிடுச்சுன்னா அப்புறோம் பணம் நஷ்டமாகவும் அப்புறோம் நிறைய உயிரிழப்புகள் நடக்கலாம் நிறைய பாதிப்புகள் தான் ஆவும் அதனால் பைக் ஓட்றப்போ கொஞ்சம் பார்த்து கரெட்டாக ஓட்டணும் ஓட்டணும் அப்போ தான் நம்பளுக்கும் சேஃப்பு அவங்களுக்கும் சேஃப்பு கரெட்டாக ஓட்டணும் அப்புறோம் நிறைய ஒரு நாய் இந்த மாதிரில்லாம் குறுக்கால வரும் வண்டி ஓட்றப்போ அதெலாம் பார்த்து கரட்டாக ஓட்டணும் இல்லைன்னா நாய் குறுக்கால வந்து அதுவும் உயிர் இலக்குற அளவுக்கு டேமேஜ் ஆவும் அப்புறம் நம்பளுக்கும் ஹெல்மெட் இதெல்லாம் போடுலின்னா நம்பளும் போய் எங்கேயாச்சும் ஒன்று இடிச்சு தலையில் அடிபட்டுச்சுன்னா அப்புறோம் நம்பளுக்கும் உயிரிழப்புகள் நிறையா இருக்கு அப்புறோம் கலாச்சாரமான நிலப்பரப்புன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்து இந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க அவங்கள்லாம் நம்ப போய் இந்த பைக் ஒட்றப்போ அவங்க இதுலல்லாம் ரொம்ப யாரையாச்சும் இடிச்சிவிட்டோம்னா அப்புறோம் அவங்கள்லாம் அங்கே ஒன்னாக சேர்ந்து நம்ம கூட அப்புறோம் சண்டைக்கு வந்துருவாங்க அதனால் பைக் ஓட்றப்போ பார்த்து கொஞ்ச பொறுமையாக கரெட்டாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஓட்டணும் ஹெல்மெட்டு பைக் ஓட்றதுக்குலாம் தேவையான எல்லா இதுயும் ஃபஸ்ட்ல போட்டுக்கிட்டு ஸ்பீடாக போவாமல் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக போனோமுன்னா உயிரிலப்புக்களை கொஞ்சம் தடுக்கலாம் பார்த்து பொறுமையாக ஓட்டலாம்